எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா நாங்கள் அஞ்சு பேருங்க நாங்கள் செஞ்சு சாப்பிடுகிறது குலோப்ஜாம் சிப்ஸ் இப்படி போன்ற ஒவ்வொரு ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு வெரைட்டியான சாப்பாடு ஒரு ஸ்னாக்ஸ் செஞ்சு சாப்பிடுவோம் இன்னைக்கி எங்கள் வீட்டில் நாங்கள் செஞ்சு சாப்பிட்டது இது எங்கள் வீட்டில் நாங்கள் இன்னைக்கி செஞ்சது வந்து குலோப்ஜாம் போய்விட்டு கடைக்கு போய்விட்டு குலோப்ஜாம் மாவு வாங்கின்னு வந்து அது பெசைஞ்சி அது உருண்டை பிடிச்சி அதை எண்ணெயில் போட்டு வறுத்து அதை இது பண்ணிவிட்டு வெச்சு அப்புறம் அதை தேன் வாங்கி தேன் ஊற்றி ஊற வெச்சு அதை அப்புறம் அப்படியே வெச்சு பாட்டிலில் போட்டு ஒவ்வொரு நாள் அப்படியே நாங்கள் தினமும் சாப்பிட்டு கொண்டு வருவோம் அது சாப்பிடும்போது அவ்வளோ சுவையாக ருசித்து அழகாய் நாங்கள் சாப்பிடுவோம் அதில் தேன் இருக்கும் அந்த தேன் வந்து நாங்கள் குடிக்கும்போது அப்படியே சூப்பராக இருக்கும் அத குலோப்ஜாம் அதில் தேனுக்குள்ளே போட்டு வெச்சோன்னா அது ஊறி போய் பொசுபொசுன்னு இருக்கும் அது பெருசாக இருக்கும் அது எடுத்து நாங்கள் சாப்பிடும்போது எங்களுக்கு அவ்வளோ ருசியாக அழகாக இருக்கும் அதுக்காக தான் நாங்கள் வீட்டில் சண்டை போடுவோம் அடித்துக்குவோம் இந்த தட்டுலிருந்து அந்த தட்டு அந்த அவங்களுதுன்னு இவங்களுதுன்னு அப்படி பிடுங்கி பிடுங்கி சாப்பிடுவோம் ஏன்னா அந்த குலோப்ஜாம் அவ்வளோ ருசியாக இருக்கும் அந்த தேன் அதுக்காக நாங்கள் சண்டை போட்டு நாங்கள் ஒவ்வொரு நாளும் எடுத்து சாப்பிடுவோம்